திருவண்ணாமலையில் முக்கியமாக கொண்டாடப்படுற கலாச்சார திருவிழான்னா தீபத்திருவிழா இதுதான் தீபத்துக்கு ஃபேமஸான ஒரே ஒரு திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீபம்னு சொல்வாங்க பஞ்ச பூதங்களில் ஒன்றான நெருப்பு நெருப்போட நெருப்பினுடைய ஒரு கோயில் அப்படின்ற மாரி கூட சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருந்து எல்லா மூலையிலருந்து கூட இந்த கோவில் பார்க்க எல்லாம் வருவாங்க அந்த கோவில் அப்போ அந்த கோவிலும் அதுக்குதான் ஃபேமஸான கோவில் அது தீபத்திருவிழான்னு முக்கியமாக கொண்டாடப்படுது அந்த தீபத்திருவிழா எல்லாம் அந்த தீபத்து அன்னைக்கு மலை மேலே தீபம் ஏற்றி நெய்யால் இருக்கிற அந்த கொப்பரைன்னு சொல்கிற கொப்பரையில் நெருப்பு சுற்றி ஏற்றி வழிபடுவாங்க அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா கோடி கோடிக்கணக்கான மக்கள் வந்து திருவண்ணாமலை தீபத்தை காண்பதுக்கு பாக்கிறதுக்கு வர்றாங்க வந்து அதில் கோவில்ல கோவில சுற்றி அந்த மலை திருவண்ணாமலையில் உள்ள மலையில் எல்லா மக்களும் போய்ட்டு தீபத்தை பார்ப்பாங்க ப்ளஸ் அந்த மலையை சுற்றி வருவாங்க எட்டு சுற்றி எட்டு கோவில் இருக்கின்ற மாரி சொல்வாங்க அந்த மலையில் அந்த மலையை சுற்றி கிரிவலம் வர்றதுனால் நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும்னு ஒன்று ஐதீகம் இருக்குது அன்னைக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை மாசம் வரும் மூன்று விதமான நாள் சொல்வாங்க இப்போ அண்ணாமலையார் தீபம்னு சொல்வாங்க மொதல் இதுக்கு மொதல் நாள் அண்ணாமலை தீபம்னு சொல்வாங்க அந்த அண்ணாமலையார் தீபத்து அன்னைக்கு அண்ணாமலையாருன்றது திருவண்ணாமலை அப்டின்றது தான் திரு அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு அண்ணாமலையார் அப்படின்ற மாறிடுச்சு ஸோ அண்ணாமலையார் தீபத்து அன்னைக்கு தான் அந்த தீபம் ஏற்றுவாங்க அன்னைக்கு வந்து ஊரில் எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றி படைத்து அதை சாமிக்கு படைத்து அதை வந்து பலகாரங்கள் எல்லாம் சமைத்து நல்லா இனிப்பு பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்டு அன்னைக்கு வந்து அப்புறம் சாமிக்கு படைத்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றி பசங்க எல்லாம் தீபத்தை வைச்சி விளையாடுவாங்க ஸோ அது நிறைய இது பண்ணுவாங்க விளாடுவாங்க அனைவரும் தீபத்திருவிழா அன்னைக்கு எல்லோரும் கோவில்ல போய்ட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க ஸோ அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஊரே சொல்லப்போனால் இந்த திருவண்ணாமலை இல்லைங்க எல்லா ஊரும் பார்த்திங்கன்னா பிரகாசமாக தான் இருக்கும் அந்த ஒளி சொல்லப்போனால் தீபம்ங்குறது எல்லா ஊர்லேயும் இருக்கும் மூணு நாள் வரைக்கும் தீபம் கொண்டாடுவாங்க அண்ணாமலையார் நாட்டு கார்த்திகை கார்த்திகை அண்ணாமலை தீபம் நாட்டு தீபம்ன்ற மாரி நிறைய சொல்வாங்க ஸோ நல்ல ஒரு மிகப்பெரிய திருவண்ணாமலையோட முக்கியமான ஒரு கலாச்சார விழாவா பார்க்கப்படுது சிவராத்திரி அன்னைக்கு கூட இங்கே வந்து ஃபேமஸாக அந்த கோவிலுக்கு வந்து போவாங்க அவர்ட்ட போனால் இந்த கோவிலுக்கு எல்லா பௌர்ணமிக்கும் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க அப்படி சுத்துகிறதுனால நமக்கு நல்லது நடக்கும்ன்ற மாரி வந்து ஐதீகம் இருக்குது அப்படி எடுத்துட்டா ஒரு புது கல்யாணம் அப்படி இன்னைக்கு ஏதாச்சும் வீட்டில் ஒரு சம்பவம் சம்பவம் மீன்ஸ் இறப்பு இதுமாதிரி நடக்கும்போது அந்த இறப்புக்கான சம்பிரதாயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க நம்மை பிடித்த எல்லாம் தீய சக்திகள்லாம் நம்மள விட்டு போகும்ன்ற மாரி இருந்துச்சி அது வந்து சுற்றுவாங்க அதுவும் கல்யாணம் ஆனவங்க கிரிவலம் வந்து சுத்துறாங்க இது ஏன்னா அதுவும் நமக்கு இதுக்கப்புறம் நல்லது நடக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஐதீகத்தினால அதுவும் பண்ணுறாங்க இதுதான் வந்து திருவண்ணாமலை தீபத்தோடைய ஸ்பெஷலுன்னு சொல்லலாம் ப்ளஸ்ஸு இது வந்து ஆண்டுகள் பல ஆண்டுகளாக இருக்குது இதில் வந்து இங்க எட்டு கோபுரங்கள் இருக்குது உலகிலேயே தமிழ்நாட்லேயே ரெண்டாவது பெரிய கோபுரம் திருவண்ணாமலையாரோட அந்த பெரிய கோபுரந்தான் சொல்லப்படுது